ஹலோ சார் வணக்கம் சார் விமான நிலையை அதிகாரியா நாங்கள் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணணும் நானும் எங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் எந்த ஊருக்கு ஃபார்சிலோனா போகலான்ட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனா பக்கத்தில் பக்கத்தில் போட்டு விட்டிங்கனா நாங்கள் பேசிக்கின்னே நிம்மதியா போவோம் எங்களுக்கு தனியாக போய் பழக்கம் இல்லை ரெண்டும் இணைபிரியா ஃப்ரெண்டு நீங்கள் எவ்வளோக்கு க சார் போடுறீங்க விமானத்திற்கு இத் எவ்வளோ போட்டாலும் பரவாயில்லை ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐந்நூறு போடுறீங்களா இல்லை மூவாயிரம் மூவாயிரம் போடுறீங்களா எங்கே கட்டுறது க இது லாய இது கட்டவா செல்லுல கட்டவா இல்லை கையில் வந்து கொடுக்கவா நீங்கள் சொன்னீங்கன்னா செய்கிறேன் சார் தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சி பதினொன்று அஞ்சு இந்த நம்பருக்கு போட்டுருங்க ஓகேங்களா அனுப்புகிறேங்க தேங்க்ஸ் சார் ஆ வெல்க்கம் தேங்க்ஸ் சார்